விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நல்லதாக நன் நன்றாகவே இருக்கிறது அந்த அப்படி இருக்கும்போது ஜவுளி கடைங்க இப்போது மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் காய்கறிகள் தனியாக கருதுது அதே போல் வந்து பல்பொருள் அங்காடி கூட்டுறவு சொசைட்டிங்க மாதிரி அதாவது கூட்டுறவு பொருள் மாதிரினா மளிகை கடை பொருட்கள் ஷாப்பிங் சென்ட்ரு ஷாப்பிங் சென்டர் இருக்கும் மளிகைக்கடை இருக்கும் மளிகைக்கடைக்கு நிறைய ஹோல் சேல் இருக்கும் அதுலேயும் வந்து பொருளாதாரம் நிறைய இருக்கும் அதேபோல் பார்த்திங்கன்னா வளையல் வளையல் கடைங்க சேட்டுங்க நிறைய இப்போ வந்து செஞ்சியில் விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சிலாம் நிறைய வளர்ந்து நிறைய வந்துட்டு இருக்கு அதேபோல் இந்த பொருளாதாரத்தில் வந்து நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க பாவம் மக்களுக்கு மக்கள்னா வந்து ரொம்ப வயசானவங்கள்லாம் கிடையாது சின்ன வயசு பசங்களுக்குத்தான் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு மாசம் ஒரு ஆறான்ருவா ஏழான்ருவானு ஆரமிச்சு அவங்களுக்கு வந்து ஜவுளி கடைங்கள்ல பொருளாதாரமாக போ பல்பொருள் அங்காடிங்களில் வந்து அங்காடியில் மார்க்கெட்டை மார்க்கெட் காய்கறி கடையில் கூட இப்போ வந்து தனியாக வச்சிக்கிறாங்க அவங்களுக்கு இதோடு நீங்கள் வந்து இவ்வளோ எடுத்திருங்கிங்க இவ்வளோ விவசாயம் பண்ணி இவ்வளோ வந்து விற்று கொடுத்துடுணும் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துடுவோம் அப்படினு சொல்லிட்டு அதே போல் வளையல் கவரிங் கடைங்க நகை கடைங்க நகை கடைங்கள்னா இப்போ நிறைய பேர் வேலை செய்யிறாங்க பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரை கொடுக்குறாங்க சம்பளமும் அதிகமாக கொடுக்குறாங்க அதேபோல் பொம்பளை பசங்க தான் நிறைய வேலை செய்யிறாங்க மார்க்கெட்டில் வந்து நிறைய இப்போ பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நகை கடைங்க நிறைய இருக்கு அதே போல் சின்ன சின்ன வளையல் கடைங்க இருக்குது கவரிங் செட் நகை கடைங்க இருக்குது புத்தக கடைங்க இருக்குது வணிக கடைங்க நிறைய இருக்குது மளிகை கடை பார்த்திங்கன்னா மா சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு நாலு அஞ்சு மார்க்கெட் இருக்கும் நிறைய பண்றாங்க